எங்கள் வீட்டில் அரிதான பொருள்ன்னா ஸ்பெஷலாகலாம் ஒன்றும் இருக்காது எல்லா வீட்லையும் இருக்கிற மாதிரி சா அரிசி பருப்பு இது மாதிரி தான் இருக்கும் கிச்சனில் பார்த்தீங்கன்னா அம்மா அக்கா ரெண்டு பேர் சேர்ந்து தான் சமைப்பாங்க அதனால் சாப்பாடு எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இது காய்கறி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா வாரம் போய் வாரம் வாரம் போய் சந்தையில் வாங்கிகிட்டு வந்துடுவார் அதனால் வீட்டில் காய்கறி பிரச்சனைலாம் எதுவும் அவ்வளோவுக்கு இருக்காது வீட்டில் கிச்சனில் பார்த்தீங்கன்னா எல்லா நீட்டாக அடுக்கி வச்சிருப்பாங்க சக்கரை உப்பு இது மாதிரி நிறைய நீட்டாக இருக்கும் அதனால் அந்த இதுக்கும் தேவை இல்லன்னா இப்போ சொல்லமாட்டாங்க இல்லன்னா வாங்கிட்டு வர சொல்லிருவாங்க முன்னையே முன்கூட்டியே சொல்லிருவாங்க அதனால் வாங்கிட்டு வந்து வீட்லையே வச்சிருவோம் அதனால் சமையலில் பொருத்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அரிசியும் அப்படி தான் ஆனால் முன்கூட்டியே எல்லா வாங்கி வச்சிருவோம் இந்த தேவையில்லாம அப்பப்போ போய் வாங்கற வேலை இருக்காது அதனால் முன்னையே வாங்கி வச்சிருவோம்